முதல் முதலில் நான் கற்றுக்கிட்ட கொழம்பு தக்காளிபச்சி அது தக்காளிபச்சினால் தக்காளிபச்சி முதமுதல் தக்காளிபச்சி செஞ்சு தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு போட்டேன் மற்றபடிக்கி எனக்கு பருப்பு கொழம்பு அடுத்த பருப்பில் வைப்பேன் அடுத்தபடிக்கி கறிக்கொழம்பு வச்சேன் அப்படி அப்படியே ஒரு கொழம்ப வச்சி பழகிக்கிட்டேன் மற்றபடிக்கு இப்போ எல்லா கொழம்புமே எல்லா காய் எல்லா கொழம்பு என்ன கூட்டு கீட்டு எல்லாமே இப்போ கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் இப்போ கற்றுக் கொடுத்தது யாருனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தது எங்கள் அம்மா தான் முதல் முதல் டீ வச்சி கற்றுக்கிட்டேன் அப்புறம் தக்காளிபச்சி செஞ்சேன் அப்படியே பருப்பும் வச்சேன் அப்படி அப்படியே ஒவ்வொரு கொழம்பா வச்சி வச்சி கறிகொழம்புலேருந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாத்தையும் நான் நல்லாக் கற்றுக்கிட்டேன் மற்றப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ எல்லா சமையல் வகையத்தில் எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன் முதல் முதலில் சொல்லிக்கொடுத்தது எங்கள் அம்மா தான் இந்த கொழம்பு வை அந்த கொழம்பு வை இதை போடு அதை போடு அப்படின்னு சொல்லிக்கொடுத்து பண்ணினது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவுக்கு அடுத்து எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறம் அப்படி அப்படியே கற்றுக்கிட்டேன் இப்போ நானே எல்லா சமையலும் நானே பார்த்துக் கற்றுக்கிட்டேன் இப்போ நான் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறளவுக்கு ஆகிப்போச்சு அந்தளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன்